இப்போ நாங்கள் வந்து தோட்டத்தில் எல்லாம் இப்போ பயிர் பண்ணுறதுனா தக்காளி கத்திரிக்காய் தென்னம்பிள்ளை இந்தமாதிரி பண்ணைலந்துதான் வாங்கிகிட்டு வந்து நாங்கள் பண்ணுறோம் பண்ணைலந்து வாங்கிகிட்டு வரும்போது அவங்க அவங்க நல்ல பொருளாக நல்ல நாற்றா கொடுப்பாங்க நம்ம வாங்கிகிட்டு வந்து அதை குறிப்பிட்ட டைமுக்கு அது வந்து சேர்ந்துடும் அதையும் நம்ம பாதுகாத்து நம்ம உற்பத்தி பண்ணி பண்ணுறோம் அதுக்கு அதுக்கு வேணுங்குகிற உப்பு மருந்து இது எல்லாமே கரெக்ட் டைமுக்கு அந்தந்த நேரத்தில் என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்யணும் அப்போதான் அந்த வெள்ளாமை வந்து சேரும் ஆக நாம முக்காவாசி நம்ம கையிலதான் இருக்குது இத்தனையுமே நம்ம நாம பார்த்து பாடுபட்டம்னா அதுக்கு தகுந்த பலன் கரெக்ட்டாக கிடைக்கும்